ஹலோ சொல்லுங்கள்

ஆ ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் ஆ ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கப்பா என்ன வயசாவுது உங்களுக்கு ஆ சரி ஓகே இப்போ டான்ஸ் க்ளாஸ் போகனும்னு இருக்கீங்களா ஆ சரி ஓகே எந் எந்த ஊரில் இருக்கீங்க ஆ சரி ஓகே இதுக்கு முன்னாடி டான்ஸ் போயிருக்கீங்களா

க்ளாசிக்கல் அப்புறம் எல்லாமே எல்லாவிதமாக விதமாகவும் சொல்லிருக்கோம் இப்போ டான்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு டைமிங் எந்த டைமிங் வேணும்

ஆ சரி ஓகே ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ஒன் ஹவர் நீங்கள் வந்து க்ளாஸ் அட்டண்ட் பண்ணுங்கள் ம் ம் ஆ க்ளாசிக்கல் அப்புறம் ம் எல்லாவிதமான டான்ஸுமே நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம் இல்லை ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக அதுக்கு வந்து அமௌன்ட் இருக்கு நீங்கள் வாங்க நீங்கள் எல்லாமே வரும்மோது நான் எல்லாம் உங்களுக்கு நேரில் வந்து நாங்கள் பார்த்து சொல்லுறோம் இல்லை வந்து இப்போ க்ளாசிக்கல் அப்படின்னாக்குள்ளே த்ரீ தெளசன்ட் அந்த மாதிரி இருக்கும் நான் வேறு எதாவது க்ளாஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பேமென்ட் இருக்கும் கண்டிப்பாக சொல்லுறோம் நீங்கள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குங்க ஓகே தேங்க் ஆ கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் கேட்டுக்கலாம் ஓகே தேங்க் யூ